எங்கள் ஊரில் இருக்குறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சுற்றுலா போகலாம்னு எல்லாருமும் ஒரு முடிவு பண்ணிணோம் தனித்தனியாக போனால் நம்ம ஒன்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பக்கம் போனால் சந்தோஷமாவும் இருக்கும் சிறப்பாவும் இருக்குன்னு ஒரு முடிவு பண்ணிணோம் அதனால அவுங்க குற்றாலம் போகலாமா இல்லை திருச்செந்தூர் போகலாமா இல்லை திருவண்ணாமலை போகலாமா அப்படின்னு மூணு நாள் மூணு பேர் மூணு விதமா சொன்னாங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கோ திருவண்ணாமலை போகலான்னு முடிவு பண்ணிணோம் பௌர்ணமி ராத்திரி கிரிவலம் வந்தமுன்னா நல்லது அப்படின்னு எல்லார் சொல்கிறாங்க அதையும் நாம் அதை செய்யலாம் அப்படினு நாங்கள் முடிவு பண்ணி சுற்றுலாவுக்கு எல்லாத்தையும் அழைச்சு இத்தனை மணிக்குள்ள வந்துடுங்க எத்தனை பேர் இருக்குகிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தமாரி வண்டியை பிடிக்கலாம் ஒரு வண்டி பிடிக்கலாமா ரெண்டு வண்டி பிடிக்கலாமா அப்படிங்கறது எல்லோருக்கும் உறுதி செஞ்சிட்டு வாங்கன்னு சொன்னோம் எல்லோரும் அதையவே செய்யலான்னு சொல்லிருக்கிறாங்க அவங்க எல்லோரும் அப்படியே செய்யலான்னு சொல்லிருக்கிறாங்க ஏன்னா கிரிவலம் வந்து நல்லது ஏன்னா நம்மளுக்கு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நாங்கள் போய் பிடிக்கலாம் திருவண்ணாமலை மேலே ஏறுலாம் தீபம் இருக்கிறதுலாம் இங்கே தீபம் ஏத்தற இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நாம தெரிஞ்சிக்கலாம் நாம அப்போ அந்த கூட்டத்தில் நாமள்லாம் போகலாம் போக முடியாது அப்போக்குள்ள நம்ம பார்க்க முடியாது இப்போ போனோம்னா எப்படி ஏ எப்படி இருக்குது மலை எப்படி இருக்குது சுத்தியுமே எப்படி பௌவுர்ணமி நிலா வெளிச்சத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் ஜாலியாக நம்ம ஊருக்காரவங்க மட்டுமே இருப்போம் நம்ம சந்தோஷமா பேசிட்டு கிரிவலம் பண்ணலாம் அப்படி கிரிவலம் வந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்ம ஊருக்கும் அது சிறப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்குறவங்களுக்கும் சந்தோஷமாவும் இருக்கும் அப்படினு முடிவு பண்ணி கிரிவலம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறோம்